இந்தியத் திரைப்படம் மற்றும் இசையைப்பற்றின அந்த காலத்துலேருந்து இந்தக்காலம் வரை திரைப்படம் இசை எல்லாமே இருக்குது ஆனால் இந்த காலத்துல வந்து கொஞ்சம் நல்ல இ நல்ல திரைப்படமாகவும் இருக்குது கெட்டத் திரைப்படமாகவும் இருக்குது இசையிலையுமே அந்த மாதிரி நல்ல இசையும் இருக்குது கெட்ட இசையும் இருக்குது இப்போ நீங் நாங்கள் வந்து எந்த வகையான திரைப்படம் தொடரை பார்க்கறோம் அப்படினா குடும்ப குடும்பம் திரைப்படம் இந்தமாதிரி இந்த நண்பர்களுடன் இருக்கிற திரைப்படம் அந்தமாதிரியான திரைப்படமை நாங்கள் பார்க்கறோம் எனக்கு பிடித்த நடிகர் வந்து விஜய் எனக்கு பிடித்த நடிகை வந்து கீர்த்தி சுரேஷ் நான் மிகவும் ரசித்த திரைப்பட பாடல்கள் வந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா மயிலாப்பூரு மயிலு மயிலு எனக்கு பிடித்த பாடகர் வந்து இளையராஜா அந்த காலத்துலேந்து இந்த காலம் வரை இளைய இளையராஜா வந்து பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கார் இப்போ ரீசென்ட்டாக கூட காட்டுமல்லி பாட்டெலாம் பாடியிர்க்கா பாடியிருக்காங்க அன் இளையராஜா ஐயா வந்து அப்போயிலேந்து இப்போ வரையும் எல்லோரோட மனதையும் வந்து கவர்ந்திருக்காரு